நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது கல்வி மாவட்டம்ன்னா நாமக்கல் தான் அதாவது தமிழ்நாட்டுலையே சிறந்த கல்வியை கொடுக்குற ஒரே ஒரு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை கல்வி மாவட்டம்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான கல்வி அடுத்து தொழிலில் முட்டை முட்டை உற்பத்திலையும் நாமக்கல் மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டம் முட்டை ரிக்கு பஞ்சாலை இப்போ நூல் உற்பத்தி பண்ணுறது நெசவுத் தொழில் டெக்டைல்ஸ் துணி தயார் பண்ணுறது இந்தமாதிரி பல தொழில் இருக்கு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் திருச்சங்கோட்டை கூட்டுறவு சொசைட்டி நல்ல பிரபலமான ஒரு சொசைட்டி விவசாயிங்களுக்கு வந்து எந்த பொருள் கொண்டு போனாலும் சரியான விலை சரியான எடை விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத கரெக்டான செய்யக்கூடியது விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் நாமக்கலில் வந்து அதிகமாக பருத்தி போடுறாங்க மரவள்ளி ஓரளவுக்கு போடுறாங்க கடலை இந்தமாதிரி எல்லாம் செய்யறது ஒரு சில பக்கம் கரும்பு ஓரளவுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பிரபலமான ஒரு விவசாய பயிர் தான் நாமக்கல் மாவட்டத்தில் ஆற்று தண்ணி பாயிறது பூரா கரும்பு தான் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா குக்கராம்பேட்டை தாண்டிவிட்டோம்னா அந்த பக்கம் பூரா கரும்பு தான் அந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு நம்ம ஏரியாவில் இந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு குச்சி நல்லா போடுறாங்க அடுத்தது மானாவாடி பயிர் கடலை கடலையும் ஓரளவுக்கு எல்லாமே பயிர் செய்யறாங்க அடுத்தது ஊடுபயிராக துவரை பாசிப்பயிர் தட்டப்பயிர் இந்தமாதிரி பங்குக்கு கடலையில் ஊடு பயிராக போட்டு பயிர் செய்யறாங்க இது ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு இது தான் அன் இந்தமாதிரி பல பயிர் பல தொழில் நிறைந்த மாவட்டம் நம் நாமக்கல் மாவட்டம் இந்த தொழில் தான் இல்லை முதன்மையான தொழில் என்னடான்னா முட்டைஉற்பத்தி தான் அதிகமான செய்யறாங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் நெசவுத் தொழில் நெசவுத் தொழில் ஜவுளியில வந்து பிரபலயமான ஒரு மாவட்டம்ன்னா நம் நாமக்கல் மாவட்டத்தை சொல்லிக்கலாம் ஏகப்பட்ட மில்லு நிறையா ஆயிருச்சு அதனால் ஜவுளியில வந்து ஒரு சிறப்பான மாவட்டமாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் இது தான் அவங்களுடைய நாமக்கல் மாவட்டத்துடைய சிறப்பு